இப்போ பல வகைகள் பழங்களு காய்கறிகள் பூக்களும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பளுக்கு நல்ல யூஸ் ஆகும்ல பார்த்தீங்கன்னா நம்பளே நம்ம வீட்டுலே நம்பளே ஒரு சின்னதாக ஒரு தோட்டம் மாரி வச்சு நம்பளே அந்த அந்த பழங்கள் அந்த விதைகள் எல்லாம் போட்டு நம்பளுக்கு நம்ம அந்த தண்ணி ஊற்றி வள வளர்க்கச்சுல நம்பளுக்கு வந்து அந்த பழங்கள் நல்லா சத்துக்களாக நல்லா கிடைக்குது அதனால் நம்பளுக்கு வந்து இதே இது நம்ம கடைகளுக்கு போனோன்னா அவங்க வந்து கெமிக்கலில் எதா யூஸ் பண்ணி அந்த மாரி வச்சுருப்பாங்க இதே இது நம்பளே வீட்டில் வந்து பழங்கள் அந்த மாரி இப்போ வச்சாங்கன்னா நம்பளுக்கு நல்ல சத்துள்ள இதாக கிடைக்கிம் சத்துள்ள பொருளாக கிடைக்கிம் இது சின்னப் பிள்ளைளுக்கு எல்லாம் கொடுக்கலாம் நம்பளும் சாப்ட்டுக்கலாம் இது வந்து நம்பளுக்கு வந்து பெரிய யூஸாக யூஸாக இருக்கு பூக்கள் பார்த்தீங்கன்னா பூக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பளே வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு இடத்த சின்ன ஒரு இடத்த மாரி போட்டு நம்ம நிறைய சின்னச் சின்ன சின்னதாக ஒரு செடிகளு மாரி ரோசாப்பூ அந்த மாரி மல்லிப்பூ இந்த மாரி செடிகள் வச்சு வளர்த்தோம்னா நம்பளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும்ல இப்போ அந்த செடிகள் நம்ப வளர்த்தோம்னா நம்ம ஒரு சின்னதாக ஒரு சாமி போட்டோவுக்கு கூட நம்பளே நம்பளே போட்டுக்கலாம் நம்ம கடையில் வாங்கி பத்துரு நான் முப்பதுரூவாக்கு நுப்பதுரூவாக்கு ஐம்பதுரூவாக்கி நம்ப வாங்க வேண்டாம்ல நம்பளே வச்சு நம்பளே வளது வளர்த்து நம்பளே ஒரு சாமி போட்டாக்கோ நம்ம தலையில் வைக்கிறதுக்கோ சின்னப் பிள்ளைளுக்கு தலையில் வைக்கறதுக்கு நம்பளும் நம்ம யூஸ் பண்ணி நம்பளே வச்சுக்கலாம் இது நம்பளுக்கு பெரிய யூஸாக இருக்கு காய்கறிகள் பார்த்தீங்கன்னா தக்காளி கத்திரிக்காய் இந்த மாரி பார்த்தீங்கன்னா நம்மளே இந்த மாரி விதைகள் போ இந்த மண்ணில் இந்த விதைகள் போட்டாலே நல்லா வளர்ந்துரும் இது வந்து நம்ம வந்து காய்க் கிலோ முப்பதுரூவா காய்க் கிலோ நாற்பதுரூவா அந்த மாரி வர்றதால் நம்பளுக்கு இதாவுல அது வந்து எப்படி எங்கே இருந்து வந்து ஒரு கெமிக்கல் மூலியமாக அடிச்சு கொண்டு வேறு வருவாங்க அதனால் நம்பளே வந்து நம்பளே வீட்டில் வளருது வ வளர்த்து நம்பளே வச்சிக்கிட்டால் நம்பளுக்கு நல்லது தானே நம்பளே யூஸ் பண்ணி நம்பளே அப்போ அது நல்லது தானே நம்ம நம்பளுக்கு கொஞ்சம் சத்துள்ள நம் சத்துள்ளதாக இருக்கும் இப்போ பூக்கள் பழங்களு இந்த மாரி பார்த்தீங்கன்னா ஒரு காய்கறிகள் ஒரு ஒரு கீரை இப்போ கீரை போடலாம் கீரெல்லாம் போட்டோன்னா அவ்வளோ சத்து கண்ணுக்கு நல்லது சின்னப் பிள்ளைளுக்கு எல்லாம் நல்லது சின்ன பிள்ளைளுக்கும் கொடுக்கலாம் இந்த மாரி நம்ம சின்னதாக ஒரு இடம் மாரி போட்டு தோட்டம் மாரி வச்சாலும் கூட நம்பளுக்கு இது நல்ல யூஸ்ஸாகவும் பழங்கள் நல்ல பழங்களும் நல்ல வளர்க்கலாம் நல்லா வளர்த்தோன்னா நம்பளுக்கு நல்ல யூஸாக இருக்கும் பழங்கள்லாம் பழங்கள் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு பப்பாளி ஒரு மாங்காய் அந்த மாரி நம்ம வளர்த்தாலும் நம்பளுக்கு நல்லது தான் நல்ல ஒரு நம்பளை நம்பளும் நம்பளும் இது பண்ணிக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் நம்ம சொந்தக்காரங்களுக்கு நம்ம அம்மாக்கு அப்பாக்கு அந்த மாரி நம்பளும் கூட கொடுத்துக்கலாம் காய்கறிகளும் அப்படி தான் காய்கறி வளர்த்தா கூட ஏ மண் ஏம் நாங்கள் போட்டோம் இது வச்சோம் இந்த மாரி வந்தது வச்சது ஒரு பச்ச மிளகா வந்தது அப்படின்னு சொல்லி போட்டால் நம்ம நம்மளுக்கும் நல்லது தான் நம்மளுக்கும் யூஸ் ஆகும் அடுத்தவுங்களுக்கும் யூஸ் ஆகும் இதனால போடுறதால ரொம்ப நல்லது